ஹலோ சபித்தா ஏஜென்சியா ஆ நாங்கள் வந்து அரியலூருக்கு புதுசு நாங்கள் இங்கே வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர்னு ஒரு கோவில் மேலபலூரில் இருக்கு அந்த கோவிலுக்கு நாங்கள் சுற்றிப்பாக்க வரோம் நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு அந்த இடம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது அதனால் நீங்கள் கொஞ்சம் கூட வர முடியுமா உங்கள் ஏஜென்சிலேந்து யாராவது நாங்கள் நாங்கள் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்துருவோம் நீங்கள் அங்கிருந்து எங்களை பிக்அப் பண்ணி கொண்டு போ கூட்டிகிட்டு போய் கோயிலுக்கு காமிச்சிட்டு திருப்பி கூட்டிகிட்டு வந்து விடுகிற மாதிரி இருக்கும் ஆ அது ஓகே மேம் நாங்கள் அதலாம் நாங்கள் பாத்துக்குறோம் மேம் நாங்கள் ஒரு அஞ்சு பேர் வரோம் எங்களுக்கு ஒரு வேன் தான் வேணும் ஆமாமா ஓகே மேம் அப்போ நீங்கள் நாளைக்கு காலையில் வந்துடுரிங்களா ஆ ஓகே மேம் நான் அப்போ வரத்துக்கு அஞ்சு நிமிஷம் முன்னடியே கால் பண்றேன் நீங்கள் டிரைவரை அனுப்பிச்சிருங்க